விவசாய பொருட்கள் வந்து பொட்டாஷியம் யூரியா பாஸ்பரஸ் இருக்குது இயற்கை உரங்கள் இருக்குது செயற்கை உரங்கள் இருக்குது இது எப்படி வந்து நகர்புறத்துலேருந்து கிராமப்புறம் சென்று வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ரோடு வேறு சாலை வசதிகள் இல்லாமல் இருக்குது அதுவும் இல்லாமல் வண்டி எடுக்கிறக்கு சிரமமா இருக்குது ஓவர் ரேட் சொல்கிறாங்க வண்டி வாடகை வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க இது விவசாயி விவசாயி விவசாயிகளுக்கு கட்டுப்படல அதனால விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டபடுறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இதனால மக்கள் விவசாயம் பண்ணவே வேண்டானு நினைக்கிறாங்க அதனால நல்ல சாலைகள் அமைத்து கவருமெண்டுக்கு விவசாய பொருட்களையும் கம்மி விலையில் கொடுக்குமாறு கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து அப்படினாதான் விவசாயம் பண்ண முடியும் நாடும் முன்னேறும் விவசாயமும் ஈஸியாக பண்ண முடியும் விவசாய மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் பொருட்கள் வந்து இந்த காலத்தில் வந்து அதிகமாக விளைவிக்கிறாங்க